தமிழ் மக்கள் தங்களோடய கலாச்சாரத்தை இப்போ வரைக்கும் போற்றி வளர்த்துக்கிட்ருக்காங்க எப்படின்னா தங்களோடய மொழி வழியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இப்போ வரைக்கும் பொங்கலுங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் தான் ஆனால் இப்போ வரைக்கும் தெரிஞ்சது இந்த இப்போ இப்போது அதெலாம் வீட்லேயே சும்மா ஒரு நார்மலாக ஒரு சின்னதாக குண்டானில் பொங்கல் வச்சு விட்டுருவாங்க ஆனால் நம்ம ஊர் நாட்டு சைடுலலாம் பாருங்களேன் வெளியே அடுப்பு வச்சு பொங்கப்பான வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு கரும்பு அந்த கரும்பு பொங்கப்பானை அழகா பொங்கி வர சொல்ல அவங்க கொடுக்குற சத்தம் ஒலவை சத்தம் இப்போ வரைக்கும் அந்த ஒலவை சத்தம் தான் அவங்க மொழியோடய பெரிய கலாச்சாரமே அவங்க மொழியில் அந்த கலாச்சாரத்தை மாற்றாம இருக்காங்க இப்போ வரைக்கும் இதே குழந்த தாலாட்டு நம்மன்னா ஏதாவது சும்மா ஜானி ஜானி இந்த குழந்தைங்க இப்போ இங்கிலிஷ் பாடுற பாட்டெல்லாம் நம்ம பாடிட்டுருக்கோம் இப்போ வரைக்கும் தான் அம்மா பாட்டு பாடி ஒரு வகையாக பாட்டு பாடி தூங்க வைக்கறது தான் கலாச்சாரத்தை வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் அண்டு இன்னொரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுணுன்னா வயலில் இறங்கி பாட்டு பாடுறது அப்போல்லாம் ஒரு ஒரு கலாச்சாரமாக ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க ஆனால் இப்போது வரைக்கும் அது நமக்கு இதெல்லாம் தெரியாது இப்போ வரைக்கும் அதை பண்ணுவாங்களான்னு தெரில அண்ட் அந்த கலாச்சாரம் இப்போ வரைக்கும் ஒருசில நான் ஊர்லேயோ சில இடத்துலையோ கண்டிப்பாக மாறலை இப்போவும் அது வந்து நடந்துக்கிட்டுருக்கு நடத்துவாங்க இன்னும் நடத்துனா இப்போ வரைக்கும் அது இன்னும் வரை ஜென்ரேஷனுக்கும் இன்றும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் இந்தமாதிரி சின்னச்சின்ன விஷியங்களில் நிறைய பேர் தங்களோடய கலாச்சாரத்தை மறக்கடிக்காத தங்களோடய மொழியில காட்டிக்கிட்டுருக்காங்க அவங்க மொழி வகையாக எங்களோடய ஊர் பாஷை இதுதான் எங்களோடய ஊர் பாஷை இதுதான் நான் இப்படிதான் பேசுவோம் எங்கள் கலாச்சாரம் இதுதான்ட்டு அவங்க அவங்க பொ மா அவங்களோட மொழியில் அவங்க பேசிப்பாங்க அவங்க கலாச்சாரத்தை அவங்க மொழியில் காட்டுறாங்க இதுதான் அவங்க மறக்காத விஷயம் அவங்க விஷயத்த மறக்காமல் தங்கள் மொழியில் அவங்க காட்டிக்கிறாங்க